ஆ வணக்கம் சார் சார் இது காய்கறி வேணும் ஃபங்க்சன் வச்சுருக்கோம் அதுதான் காய்கறி காறி காய்கறி வந்து ஹோல்ஸ்ஸாக எடுக்கணும் ஆமாம் சார் ஆ ஆ வெஜ்ஜும் உண்டு நான்வெஜ்ஜும் உண்டு சார்

ஆ ஆமாம் சார்

அது சார் ரெண்டு ரெண்டு தான் அதுதான் சார் அது இந்த மாதம் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே சார் ரெண்டு ரெண்டாக வரும் சார் ரெண்டு ரெண்டு கிலோ ஆ சார் தக்காளியெலாம் ரேட்டு எவ்வளோ சார் கிலோ

ஆ ஓகே சார் ம் சரி சார் ஓகே சார் என்றைக்கு சார் எடுத்துக்கலாம் எல்லாமே சரி சார் ஓகே சார் எனக்கு ஒரு ஆ ஆறாம்தேதி ஆறாம்தேதி நைட்டு வந்து இறக்குனா போதும் ம் ஓகே சார் ஓகே ம் சார் பி காலை பில்லெல்லாம் எல்லாமே சரி ஓகே சார் ஆ ஓகே சரி சார் நீங்கள் பில்லு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க ஓகே சார் தேங்க்ஸ்